நான் ஸேரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் கொண்டு வந்து கையில் எடுக்கும்போது அது ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு சுத்தம் சரியில்லை ஸேரி சரியில்லைன்னாலும் ப்ராடக்ட்டே சரியில்லாமல் இருந்த மாதிரி பிரித்து பார்த்தா அப்படியே ஒரு பழைய துணி மாதிரி இருந்துச்சு அதனால் அது எனக்கு ப்ராடக்ட்டும் சரி இல்லாததால் நான் அது வந்து எனக்கு அது அந்த ஸேரி வந்து எனக்கு பிடிக்கலை அதனால் அந்த ஸேரி வந்து அந்த இனிமேல் வந்து அந்த ப்ராடக்ட்டே தேவையில்லை அதை வாங்கவும் மாட்டேன் நான்